இப்போ திருமணம் போன்ற பெரிய நிகழ்ச்சிக்கெலாம் நம்ம வந்து என்ன தண்ணி என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு காதுகுத்தோ இல்லை வீடு குடிபோகிறதோ இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து பெரிய பெரிய வந்து உங்கள் சொந்தக்காரங்க அனைத்து பேர்த்துக்கும் நாம் சொல்லி அனைவருமே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்துவோம் அப்போ என்ன பண்ண முடியும் தண்ணி வந்து பற்றாக்கொறை இருக்கும் சமைக்கவோ இப்போது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இது மாதிரி வந்து தண்ணி அதிகளவில் தேவைப்படும் அப்போ நாம் என்ன பண்ணுவோம் போர் இருந்துச்சு அப்படினா நம்ம போர் மூலயமா தண்ணி வந்து எடுத்துக்குவாங்க அப்படி இல்லை அப்படினா வந்து தண்ணி கேன் அரேஞ்ச் பண்ணி ஒருத்தர்கிட்ட சொல்லி அது மூலயமா தான் தண்ணி அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும் அந்த நாள்லெலாம் வந்து தண்ணி வசதி வந்து கம்மியாக தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்க கிணத்துல வந்து எறச்சு தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கு அப்படினா ஒரு லாரியோ அது மாதிரி இதில் தான் வந்து தண்ணி இறக்கி அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த இது மூலயமா நடத்திடுவாங்க இப்போதெலாம் என்ன பண்ணுறாங்க போர் வச்சுருக்காங்க அதுக்கு தண்ணி நல்லா இருந்துச்சு அப்படினா அதிலயே அரேஞ்ச் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்திக்குறாங்க அப்படி இல்லை அப்படினா கேன் மூலியமா வாங்கி அந்த நிகழ்ச்சியை வந்து இதை நடத்தி முடிக்கிறாங்க